எனக்கு பிடிச்ச பேர்டு வாட்ஸிங் ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அக்க்ஷய குமார் அவரு எப்படி அவரோட அவரு எப்படி நான் ரோல் மாடலாக எடுத்துக்கிறேன்னு பார்த்திங்கன்னா அக்க்ஷய குமார் வந்து ஒரு படத்தில் நிறையா பறவைகளை வந்து வச்சுருப்பாங்க அந்த பறவைகளை வந்து பார்த்திங்கன்னா பராமரிப்பாங்க அந்த பறவைகளை பற்றி நிறையா ஆராய்ச்சிகள் பண்ணுவாங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து அந்த பறவைகள் வந்து பார்த்திங்கன்னா இறக்குற சூழ்நிலை வரும் அதுக்கான காரணம் என்னென்னு கண்டுபிடிச்சி அதையும் வந்து அரசாங்கத்துக்கிட்டேயும் அதுக்கு அந்த அதுக்கு தகுந்த துறை கிட்டேயும் நிறையா போராடுவார் அவரு வந்து மிக ஒரு நல்லா நடிச்சிருப்பார் அந்த படத்தில் ஸோ எனக்கு பிடிச்சவரு அந்த அக்க்ஷய குமார்